இண்டியன் ட்ராஃபிக் ரூல்ஸுல் பீப்புள் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் நிறைய விஷயத்துனால அப்போ ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க அது எதுனால் எந்தெந்த விஷயத்தில் வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் இயர்ஸ் பிஃபோர் இருக்க சில்ட்ரன்ஸுலாம் வந்து லைசென்ஸ் இல்லாமல் பைக் ரைட் பண்ணுறாங்க அ எயிட்டின் இயர்ஸ் பிஃபோர் அ அபோவ் இருக்க ஸ் பீப்புள்ஸும் வந்து என்ன பண்ணாங்கள் லைசென்ஸ் வாங்காமல் பைக்கை வந்து ஓட்டுறாங்க சிக்னல்ஸுல் வந்து அதை சிக்னலோடய இதுவே வந்து ஒழுங்காக ஃபாலோவ் பண்ணாமல் என்னென்ன சிக்னல்ஸ் இருக்கும் அப்படின்றத கவனிக்காமல் கூடவும் பைக் ரைட் பண்ணுறாங்க பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணாமல் இன்சூரன்ஸ் ஒழுங்காக ஃபாலோவ் பண்ணாமல் அந் அந்த மாதிரி இதுலையும் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்க அதுக்கு அப்புறம் வெஹிகள்லோடய கண்டிஷன்ஸை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் அதுலருந்து புக நிறையா வரும் இல்லையா அந்த வரதுனால் என்ன பண்ணும் பொலியூஷன் வந்து அபெஃக்ட் ஆகும் அ பொலியூஷன் வந்து ஏற்படும் அப்படின்றனால இந் இந்தெந்த மாதிரிலாம் வந்து பீப்புள்ஸ் வந்து பிரேக் பண்ணுறாங்க இதே கவுர்மண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களும் வந்து சர்டைன் அமௌண்ட் வந்து ஃபைன் பண் ஆ இந்தமாதிரி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு ஒரு ரூல்லை கொ கொண்டு வராங்கள் அப்படி கொண்டு வர்கிறப்பையும் என்ன பண்ணுறாங்க அதை வந்து எல்லாராலேயும் அதை வந்து பே பண்ண முடியாது இல்லையா ஒரு சிலரால் மட்டும் தான் பே பண்ண முடியும் இப்போ டெய்லி வேஜஸ் போகிறவுங்க அப்படின்றாங்க அப்போது அவங்க வந்து ஒ ரு ஒரு ஒரு இடத்துலந்து இன்னோரு இடத்துக்கு போகிறப்ப இப்போ திடீர்ன்னு வந்து அவங்கள வந்து போலீஸ் வந்து பிடிச்சு ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால பே பண்ண முடியாது